ஹலோ ஆமாங்க என்ன காய் வேணும் இல்லை சொரக்காய் வெண்டக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் பீன்ஸ்ஸு கேரட்டு எல்லாம் இருக்குது

கிலோ எல்லாம் எண்பது ரூபா நூறு ரூபா எழுவது ரூபா தொண்ணூறு ரூபா இரநூறு ரூபா இருக்கு வெங்காயமெல்லாம் இரநூறு ரூபா பூண்டு இரநூறு ரூபா இருக்குது என்ன வேணுங்க மழையில் எங்களுக்கு மட்டும் வருதா அங்கிருந்து லோடு எங்ககிட்ட ஆளு இல்லைங்க நீங்கள் தான் வந்து வாங்கிவிட்டு போகணும் வெங்காயம் நூறு ரூபா இருக்குது கிலோ இரநூறு ரூபா இருக்குது இரநூறு ரூபால இருக்குது நூறு ரூபாயில இருக்குது எந்த வெலையில் வேணுமோ அந்த வெலையில் வாங்கிகோங்க எண்பது ரூபா தக்காளி நூற்றி ஐம்பது ரூபா கத்திரிக்காய் ஐம்பது ரூபா அறுவது ரூபா எழுவது ரூபா இருக்குது முருங்கக்காய் பீன்ஸ்ஸு கேரட்டெல்லாம் ம் அஞ்சு ரூபாய்க்கு தர்றாங்க அஞ்சு கிலோவா வாங்க வந்து நேராக வந்து வாங்கிவிட்டு போங்கள்

ஆ

ஆ ஆ வாங்க வாங்க வாங்க எல்லாம் கட்டி வச்சுருக்கிறேன் லிஸ்ட்டு போட்டு